ஹலோ ஹலோ மேடம் குட் மார்னிங் மேடம் இந்த மாதிரி லாஸ்ட்டு மன்த் நான் ஐடி கார்ட் மிஸ் பண்ணிவிட்டேன் மேடம் ஏ காந்திமதி மேடம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபைனல் இயர் மேம் எஸ் மேம் ஐடி கார்டை மிஸ் பண்ணிவிட்டேன் மேம் ஒன் லாஸ்ட் மன்த் இல்லை மேம் நான் ஆல்ரெடி மிஸ் பண்ண மிஸ் பண்ணும்போதே அட்மின் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் மேம் அதுவும் இல்லாமல் எவ்ரிடே வந்து நான் கேட்டுகிட்டும் இருந்தேன் மேம் யாருமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அதனால் தான் மேம் இந்த இஷ்யூ உங்கள் கிட்டே வரைக்கும் கொண்டு வந்தேன் கரெக்ட்டு தான் மேம் நான் அக்சுவலி ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போகிறதுனால நெரிசலில் எப்படி தொலைச்சனே தெரியலை மேம் நான் வீட்டில் போய் தான் பார்த்தேன் ஆமாம் மேம் நெரிசலில் தொலைஞ்சிருச்சி மேம் வீட்டில் போய் தான் பார்த்தேன் இல்லாததே அதுவும் இல்லாமல் நான் அன்றைக்கே ஹெச்ஓடி பார்க்குறேன் மேம் பார்க்குறேன் அப்படின்ட்டு ப்ராப்பராகவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேக்கிறாங்க மேம் ஒழுங்காக தான் மேம் கேட்டேன் ஆக்சுவலி அவர் ஒழுங்காக ரிப்ளை பண்ணல எக்ஸாம் டைமின்றதுனால் ப்ராப்பராக எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல மேம் எனக்கு இன்னும் டூ டேஸ்சில் செமஸ்ட்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருச்சி ஐடி கார்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத விடுவாங்க மேம் அதனால் தான் டூ டேஸ் பிஃபோராகவே உங்களுக்கு கால் பண்ணி இது ஏதாச்சி வேறு ஏதாச்சி ஐடியா சீக்கிரமா கிடைக்கறதுக்கு ஏதாச்சும் பண்ணி எக்ஸாம் எழுத முடியுமானு பார்க்கறேன் மேம்

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் மேம் இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் இது மட்டும் பண்ணி கொடுங்க மேம் எக்ஸாம் முடிக்கணும் ஓகே மேம்